வணக்கம் நான் ராஜா தோப்பு இந்த பசங்கலாம் நல்லா படிக்க வைக்கிறோம் இப்போ நல்லா படிக்க வைக்கிறோம் காலேஜ் வரைக்கும் நல்லா அனுப்புகிறோம் நல்லா பசங்கலாம் எந்த ஒரு கொறை கொறை இல்லை படிக்கிறாங்க இந்த சின்ன சின்ன பசங்க வேலைக்கு அனுப்பி அது இது ஒரு ரிப்போர்ட் சொல்லுறாங்க அதெலாம் நம்ம ஊரில் எந்த இதுவும் கிடையாது டிஸ்டர்பெலாம் கிடையாது படிக்க தான் வச்சிக்கிறோம் எங்கள் பேரப் பசங்கலாம் நல்லா படிச்சிங்கிதுங்க எங்கள் பசங்கலாம் மூணு பசங்க நல்லா படிக்க வச்சோம் படித்தாங்க யாரும் நம்ம ஊரில் யாரும் மினிமம் எங்கேயும் போகல அதுமாரி சின்ன சின்ன தொழில் வேலைக்கு அந்த வேலைக்கு துணி வேலைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு அனுப்புறோம்ன்னு சொல்லுறாங்கள ஆனால் நம்ம ஊரில் எதுவும் அனுப்பலை நார்மலாக வச்சிக்கிறோம் பசங்களையும் அந்த மாதிரி அது மாதிரி தப்பு இவர் யாருன்னால் ஒரு ஆள் அனுப்பிருந்தால் கூட நான் வந்து ரிப்போர்ட் கொடுப்பேன் அது எனக்கு நல்லா தைகிரியம் இருக்குது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஊரில் யாரும் இது வரைக்கும் செய்யலை யாரும் அனுப்பலை படிச்சுக்கின்னு தான் இருக்கிறோம் நல்லபடியாக வச்சின்னுக்கறோம்